எனக்கு பிடிச்ச சாப்பாடு முதலில் சொல்லணும்னு சொன்னால் பிரியாணி என் சொன்னால் பிரியாணியோடய டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து அதிகமாக சாப்பிட்டு வளர்ந்த ஒரு சாப்பாடுன்னு சொன்னால் பிரியாணி அடுத்தது நான்வெஜ் நான்வெஜ்ஜூமே நான் சின்ன வயசுலேருந்து நான்வெஜ் வெஜ்ஜை கம்பேர் பண்ணும் போது நான் நான்வெஜ் தான் அதிகமாக சாப்பிட்டு வளர்ந்தே அதனால் நான்வெஜ்ஜில் இருக்கற எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவ அடுத்தது எனக்கு பிடிச்ச இது வந்து ஃபிஷ் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை எந்த அளவுக்கு பிடிக்கும் ஃபிஷ் ஃப்ரை வந்து எங்கே போனாலுமே நான் சாப்பிடுவ இந்த இடத்தில் தான் நான் சாப் வீட்டில் மட்டும் தான் சாப்பிடுவ அப்படின்றது கிடையாது ஃபிஷ் வந்து நான் எங்கே போனாலுமே சாப்பிடுவ மற்ற நான்வெஜ்லாம் வந்து நான் வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவ ஏன்னால் மற்ற நான்வெஜ்லா வந்து வெளியே வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது எந்த அளவுக்கு சொன்னால் இப்போ சாப்பிடுறது மட்டேன் சொல்லி விற்கிறாங்க அது கண்டிப்பாக மட்டனும் கிடையாது சில இடத்துல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் பூனையை அறுத்து அதை மட்டன் சொல்லி விற்கிறாங்க அதனால் நான் வெளியே போனேன்னு சொன்னால் நான்வெஜ் சாப்பிடுறது கிடையாது அடுத்த ஸ்சுவீட் பேக்கரியில் விற்கிறது ஸ்சுவீட்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிடுவ அதை அதுக்கு அடுத்து வந்து டிரிங்க்ஸ்சு டிரிங்க்ஸ்சு வந்து எனக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ்னு சொன்னால் பாயாசம் பாயாசம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதுவும் வந்து அடுத்தது வந்து எங்கள் ஹாஸ்டலில் வந்து நிறைய ஸ்சுவீட்ஸ் தருவாங்க அந்த ஸ்வீட்ஸ்மே நான் நிறைய வாங்கி சாப்பிடுவ வெளியே போனாலுமே ஒரு டிராவல் பண்ணாலே ஏதாச்சும் ஒரு ஸ்சுவீட் வாங்கிட்டு தான் டிராவல் பண்ணுவ